ஆ அண்ணா எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும்ண்ணா ஆ காம்பஸ்ஸு டிவைடரு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு காம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுங்கண்ணா ஆ என்னென்ன சரிண்ணா எதுண்ணா நல்லாயிருக்கும் சரிண்ணா ஆ எவ்வளோண்ணா இருக்கும் ஆ சரிண்ணா அதில் ஒன்று கொடுத்துருங்கண்ண ஆ எனக்கு ஏ ஃபோர் ஷீட்டு வேணுண்ணே ஆ ஒரு கொயர் கொடுங்க எவ்வளோண்ணா வரும் ஆ சரிண்ணா அதில் ஒன்று ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க ம் ஒரு கொயர் கொடுங்கண்ணா இல்லை இது இது போதுண்ணா ஏ ஃபோர் ஷீட்டும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்றும் கொடுங்க எவ்வளோண்ணா வரும் மொத்தம் ம் ஓகேண்ணா எங்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் பேலன்ஸ் கொடுங்கண்ணா எங்கிட்டயும் இல்லைண்ணா ஆ கேஷ்தாண்ணா ஆ சரிங்கண்ணா வெயிட் பண்ணுறேன் ம் சரிண்ணா தேங்க்ஸ் அண்ணா